இப்போ இந்தியாவில் மருத்துவம் வசதி எப்படி இருக்குதுன்னா ஓரளவுக்கு நல்லாக தான் இருக்குது அப்பறம் மற்ற நாடோடு ஒப்பிடும் போது நம்ம நாடு ஒரு டவுனாக இருக்குது டவுன்னா என்ன சொல்கிறது கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் ஒரு சமமாக தான் இருக்கும் ஏன்னா இது மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ள ஜிஹச்சுக்கு போகும் போது பழைய ஜிஹ இப்போ நாமக்கலில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஜிஹச் வச்சுருந்தாங்க அந்த ஜிஹச்சில் நிறையா குப்பை அசுத்தம் நிறைய இருக்கும் அந்த இப்போது அது இப்போது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஜிஹச்சை மாற்றிருதாங்கன்னா எல்லாம் சுத்தமாக மெயின்டைன்னாக வச்சுருக்காங்க அப்பறம் சேவைன்னா என்ன சொல்கிறது இது மாதிரி இப்போ காலேஜில் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் இது மாதிரி நர்ஸிங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இது மாதிரி சேவை பண்ணலாம் இது மாதிரி ஒரு ஊருக்கு போய் ப்ளட் டொனேட்டு என்ன சொல்கிறது ப்ளட் டொனேட்டு இந்த மாதிரி நிறைய சேவை பண்ணலாம்